ஆ நான் வந்து ஒரு இடை இடைநிலை தலைமுறை அப்படின்னே சொல்லெலாம் உண்மையாவே நான் அப்படி தான் ஏன்னால் இந்த காலத்து தலைமுறைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதிகமான பின்னடைவுகள் இருக்குது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நானும் இக்கலாத்தில் ஒரு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஏன்னால் என்னோடய கல்லூரி மாணவிகளை விட மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஏன் படிக்கணும் எதுக்காக வந்து ஒரு படிப்பை வந்து ஒரு முக்கியத்துவமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மாணவிகளை எடுத்துக்கொண்டோன்னா ஜஸ்ட்டு எங்களுக்கெலாம் ஒரு டிகிரி கிடச்சா போதும் பத்திரிக்கையில் பேயரு போட்டால் போதும் எங்களுக்கு வரவேன் வந்து நல்லா வச்சு பார்த்துக்குவான் அப்படிங்கக்கூடிய மன தைரியம் என்பது வந்துவிட்டது இடைக்கால சமநிலையில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் தனக்கான ஒரு வாய்ப்பு இது ஏன்னால் இது என்னுடைய முன்னுடைய தலை முன்னாடி இருந்த தலைமுறைக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு அதை பயன்படுத்திகிட்டாங்க இப்போ உள்ளவங்க பயன்படுத்திக்கிறங்கிற பேயருல அதை அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பெற்றோர்கள் விருப்பத்தை மீறி வந்துட்டு திருமணம் செய்துக்கொள்ளுவது பள்ளி படிக்கும் பொழுதே காதலில் விழுவது போன்ற இன்றைய தலைமுறைகளுடைய பின்னடைவு என்பது மிகவும் மோசமாக இருக்கின்றது இப்போ அதுவும் வந்து அதிகமான ஸ்மார்ட் போன் பயன்பாடுகள் வந்துட்டு எல்லா மாணவர்களுக்கு இடையிலும் சமநிலை பெற்ற உடனே இந்த மாணவர்கள் அதை வந்து சரியான ஒரு பயன்பாட்டை ப பயன்படுத்தாமல் ஒரு தவறான எண்ணோட்டத்திலும் ஒரு தவறான பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துகிறாங்க இதை வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து இவர்களிடம் புரியவைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பெற்றோர்கள் நினைத்தால் புரியவைக்கலாம் தனக்கு பெற்றோர்கள் வந்து எது கேட்டாலும் வாங்கி தந்துட்டுறாங்க எதை பண்ணாலும் வந்துட்டு எது அடம் பிடிச்சாலும் உடனே வாங்கி தந்துட்டுறாங்க அவங்களுக்கு அந்த கஷ்டம் புரிய மாட்டேங்குது அவர்களுக்கு கஷ்டத்தை பழக்க வேண்டும் சிறு வயசுலருந்தே கஷ்டப்பட்டால் தான் நல்லா சாஞ்சு உட்கார்ற வயசில் வந்துட்டு நிம்மதியாக உட்கார முடியும் இல்லாட்டி அந்த வயசில் ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த வயசில் நல்லா சாஞ்சு தான் பிள்ளைய உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா சாஞ்சு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறக் கூடிய வயசில் வந்துட்டு அவங்களால அதை வந்து முடியாமல் போயிடும் அதை வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து செய்ய மறுக்கிறாங்க ஏன்னால் நான் வந்து சின்னப் பிள்ளைல கஷ்டப்பட்டேன் ஏன் பிள்ள கஷ்டப்படக்கூடாது படணும் நீ பட்டதுனால் தான் இன்றைக்கி உன் பிள்ளைய கஷ்டப்படாமல் வச்சுக்கிற ஸோ வந்துட்டு பிள்ளைகளை வந்து கஷ்டப்பட விடுங்க அவங்களுக்கு வந்து நிறைய பேசுங்க இந்த பெற்றோர்கள் எப்போவும் வேலை வேலைன்னு ஓடிட்றதுனால இந்த தலைமுறைகள் வந்துட்டு பேச மாட்டுறாங்க பழைய தலைமுறைகள் எல்லாம் வந்துட்டு பாட்டி தாத்தா அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் பேசும் அந்த பிள்ளை எல்லோருக்கும் அந்த பிள்ளையை பற்றி தெரியும் ஆனால் இப்போது உள்ள பிள்ள வீட்டில் இருக்கா என்ன ஏதாச்சி எதுவுமே தெரிய மாட்டிங்கிது ஏன்னால் பெற்றோர்களும் அந்த மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆயிடுறாங்க இன்றைய தலைமுறைகளும் அந்த மொபைல் ஃபோனையே பார்த்துட்ருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவனும் இந்த மொபைல் ஃபோனையே பார்த்துட்ருக்கான் அப்படியே தப்பி தவறி பேசுனாலும் இந்த பக்கத்தில் உள்ளவன் என்ன நினச்சிக்கிறான் ஐயோ நம்ம வீட்டில் ஏதாவது திருடன் வந்துட்டாய்ங்க போல் அதனால தான் நம்மள்ட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்றைய சமுதாயத்தின் சீர்கேடு என்பது மிகவும் பின்னடைவாக இருக்கின்றது இந்த பின்னடைவெலாம் வந்துட்டு சரிப்பண்ணவும் சா இதை வந்து சரிப்படுத்தவும் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கலாம் அதிகமான காவல் பயன்பாட்டை வந்துட்டு இப்போ நம்ம அதிகப்படுத்திருக்கிறோம் என்பது வந்துட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லெலாம் ஏன்னால் ஆசிரியர்கள் கைலேந்து பிரம்ப பிடிங்கிட்டாங்க ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு யாருக்கிட்ட பேயிடுச்சுனா காவலர்கள்க்கிட்ட போயிடுச்சு ஏன்னால் இவனை சின்ன பிள்ளையில் அடிச்சுருந்தா பெரிய பிள்ளையில் வந்துட்டு காவலர்கள் அடிக்காமல் இருப்பாங்க இவன் வந்துட்டு இப்படியே இருக்கிறதுனால இவனோடைய செயல்கள் வந்துட்டு என்னாயிடுது ரொம்ப பின்னடைவு பின்னோக்கி போயிடுது அதனாலேயே வந்துட்டு இதை வந்துட்டு சரிவர யாருமே வந்துட்டு பயன்படுத்துகிறது கிடையாது பழைய தலைமுறைகளுக்கும் சரி இளைய தலைமுறைகளுக்கும் சரி நடுநிலைப்படுத்துவதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது பழைய தலைமுறைகள் இப்போ வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஐடி ஜாப் நிறைய நிறுவனங்களுக்கும் நிறைய தொண்டு பணிகளுக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த நடுநிலைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய கடினமாக மாறிடுச்சு இப்போ இருக்கிற போட்டி உலகத்துக்கு ஓடி தான் ஆகணும் ஆனால் அதை சரியான வழியிலேயும் சரியான நடைமுறையிலேயும் ஓடணும் அதை விட்டவிட்டு குறுக்கு வழியிலேயும் ஓடி நான் முன்னாடி போயிட்றேன் முன்னாடி போயிட்டால் நீ ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்துருவேன் நான் வந்து மாடி படிக்கட்டு ஏறுகிறேன் குறுக்கு வழிடில் முன்னாடி போய் நின்றுட்டேன் அப்படின்னா அந்த படிக்கட்டு என்ன சறுக்கிவிட்டுரும் ஸோ வந்துட்டு இந்த இடைநிலைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை மீறியும் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் நன்றி